இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லப்போகறேன் பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் டிஸ்ட்ரிக்கோட ஹைலைட்ஸைதாங்க சொல்லப்போகறேன் ஹைலைட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தைதாங்க பற்றி நான் பேசப்போகறேன் இப்போ எங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்கில் என்னான்ன விவசாயயெல்லாம் நாங்கள் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பலா முந்திரிதாங்க இங்கே ஃபேமஸு அதுதாங்க இங்கே எல்லாருமே விவசாயமாக பண்ணுவாங்க ஸோ பலாப்பழத்தை நாங்கள் எப்படில்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்க தெரியுமா பலாப்பழம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க பலாப்பழம் ப்ளஸ் முந்திரி முந்திரியுமே செம டேஸ்ட்டாக இருக்குங்க முந்திரி எண்ணெய்யில் போட்டு வறுத்து அதில் மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா அவ்வளோக டேஸ்ட்டாக இருக்குங்க அதையே பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் ஃப்ரை பண்ணுவோம் பஜ்ஜி போடுவோம் அதை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் செம்மையாக இருக்குங்க இதெல்லாமே இதெல்லாம் ஈஸியாக வந்து விவசாயம் பண்ணிடலாங்க பலாப்பழத்தையும் முந்திரியும் இதெலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இதெலாம் நாங்கள் வச்சுருப்போங்க வீட்டில் இதெல்லாம் வச்சுருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கான கைசெலவுக்கு காசுக்காக நாங்கள் ஆடு மாடு வளர்ப்போங்க வீட்டில் பால் கறந்து பால் ஸ்டோரில் கொடுப்போம் அந்த காசை வச்சு நாங்கள் வந்து எங்கள் குடும்ப செலவுக்கு பார்த்துப்போங்க அது இல்லாமல் ஆடுங்கள்லாம் வளர்த்தோம் அப்படின்னா ஆட்டு பண்ணை வச்சு ஆடுங்களை வளர்த்து மொத்தமாக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் விற்றுருவோங்க ஸோ அதில் வர அமௌண்டெல்லாம் வச்சு நாங்கள் எங்கள் லைஃபை நாங்கள் ரன் பண்ணிப்போங்க இது தாங்க எங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்கோட ஹைலைட்ஸு